ஹலோ நீங்கள் மலய மர வியாபாரியா நீங்கள் ஆ எங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு வீடு கட்டுவதுக்கும் ஆட்ரு வேணும் மரம் இது ஒரு பத்து டன் கிடைக்கும் இருக்குமா நான் இந்த திருச்செந்தூரிலேருந்து ஆசாரி பேசுகிறேன் மர ஆசாரி நீங்கள் மர வியாபாரி தானே சரிண்ணா இது ஒரு கல்யாண ஆஃபர் வந்திருக்கு அதுதான் என் ஃப்ரெண்டு உங்கள் நம்பரு கொடுத்தான் மரம் இங்கே நல்லா கிடைக்குன்னு இது தேக்கு மரம் வேப்ப மரம் அதெல்லாம் இருக்காண்ணா அப்படியாண்ணா சரிண்ணா எங்களுக்கு ஒரு பத்து டன் தேவைண்ணா மரம் எல்லாம் எல்லா மரமும் க கலந்து ஒரு பத்து டன் ஆ சரிண்ணா சரி எங்களுக்கு அடுத்த மாதம் ஏழாந்தேதி வேணும் இது வந்து இந்த கல்யாண ஆஃபர் இந்த கட்டில் மெத்தை அப்படி கட்டுவதுக்காகண்ணா சரிண்ணா வீடுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு ஒரு பத்து நிலம் நெ நிலக்கல்லு இந்த மரம் கதவு செய்கிறதுக்கு அடுத்து ஒரு நாற்பது ஜன்னல் அது செய்யணும் ஆமாண்ணா பெரிய வீடு தான் சரிண்ணா இது ட்ரான்ஸ்ஃபோர்ட் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் தான் பண்ணணுமா அப்படியா சரிண்ணா இது எவ்வளோ வரும் பத்து டன்னுக்கு அஞ்சு லட்சமா அட்வான்ஸ் எதுவும் தரணுமா ரெண்டு லட்சமா சரிண்ணா அது வந்து ஒரு அஞ்சாந்தேதி போல் வந்து தந்துவிட்டு எடுத்துக்கலாமாண்ணா அப்படியா இது மோ இப்போது வந்து எங்களுக்கு கரெக்டான தேக்கு மரமும் வேப்ப மரம் தான் வேணும் ஆமாம் சரி நாங்கள் அப்போன்னா ஒரு அப்படினா அதுக்கு முன்னாடிடே வந்து அட்வான்ஸ் தந்துவிட்டு போகலாமா உங்கள் மரக்கடை சரிண்ணா சரிண்ணா உங்கள் மரக்கடை எங்கே இருக்குது திருச்செந்துாரில் தானா சரிண்ணா எங்களுக்கு தூத்துக்குடி தான் எங்களுக்கு தூத்துக்குடி சரி சரிண்ணா அப்படினா அட்வான்ஸ் நான் நாளைக்கு கொண்டு வரலாமாண்ணா

சரிண்ணா கால் பண்ணுறேண்ணா